எங்கள் ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூரில் உள்ள சுற்றுலாத்தலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் இப்போ பெரிய கோவில் சிவகங்கை பூங்கா பூண்டி புதுமை மாதா பேராலயம் கல்லணை இப்படி தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே இவ்வளோ கோயில்கள் இருக்குது சுற்றுலாத்தலமும் இருக்குது இப்போது பெரிய கோயில்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் எல்லா இதுலேயுமே வந்து எல்லா நாடுகள் நாடுகள்லேயும் வந்து அதை பெரிய பிர பிரமிப்பாகவே வந்து பார்க்குவாங்க அது த தஞ்சாவூர் பெரிய கோவிலை இப்போ அதில் பார்த்தினா கல்வெட்டுகள் அவ்வளோ அழகாக இருக்கும் சிற்பங்கள் அழகா அழகாக இருக்கும் அந்த கோயிலோடய சிறப்பம்சங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பம்சமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த அதோடய நிழலு கோபுரம் நிழல் வந்து கீழே படாமல் இருக்கும் அதுவாக தான் அந்த ராஜ ராஜ சோழனுடைய பெரிய அம்சமே கீழே வந்து நெ நெ நிழல் படாமல் கட்டியிருக்காரு அந்த கோவிலை சுற்றிலும் பெரிய சுவர் பெரிய பெரிய அரண்மனைகளெல்லாம் இருந்துச்சு அந்தக் காலத்தில் இப்போது வந்து அந்த அரண்மனைகளெல்லாம் இப்போ இல்லாமல் இருக்குது சுற்றுலாத்தலங்கள் வந்து ஏகப்பட்ட கும்பல் அங்கே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சுற்றுலாத்தலங்களும் நல்லாயிருக்கு இப்போ வெளிநாடுகளில் இருந்து ம் மற்ற ஊர்களில் இருந்தும் த இண்டியாக்குள்ளே இருந்தும் எல்லாமே அங்கே பெரிய தஞ்சாவூர்னாவே பெரிய கோயில் தான் பெரிய சிறப்பம்சம் அதை தாண்டிவிட்டீங்கன்னாக்கா சிவகங்கை அதாவது அந்தக் காலத்தில் நம்ம மன்னர்கள் வாழ்ந்த இடம்னு கூட சொல்வாங்க அதை சிவகங்கை பூங்கா அது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் எல்லாமே இருக்கும் உள்ளார வந்தீங்கன்னாக்கால் எல்லாம் மிர் மிர் மிருகங்கள் சுற்றுலாத்தலம் நிறைய நெ நிறையாவே அங்கே சுற்றிப் பார்க்கறதுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் அங்கே இருக்குது அதைத் தாண்டி தஞ்சாவூரை தாண்டி வெளியே வந்தீங்கன்னாக்கால் இங்கே பூண்டி பேராலயம் பூண்டி புதுமை மாதான்னு சொல்லுவாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்லேருந்து இங்கே வராங்க அந்த கோயிலுகள் சுற்றிலும் பெரிய இதுன்னு இருக்குது சிறப்பம்சங்கள் இருக்குது அந்த அந்தக் கோயிலில் தியான மடம் இருக்குது தியான மடம் பின்னாடி வந்து ம்யூஸிக்கல் இது இருக்குது எல்லாமே இருக்குது அங்கே உள்ளே போனீங்கன்னால் வரலாற்றை சுற்றிப் பார்க்கறதுக்கான எல்லா இதுவுமே அங்கே இருக்குது ய ய ய அந்த இயேசுநாதருடைய எல்லா இதுவுமே அங்கே இருக்குது அதைத் தாண்டி வந்தால் கல்லணை கல்லணை வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு கட்டி கட்டி ரெண்டா அது தான் பெரிய சிறப்பம்சமே தஞ்சாவூரில் இரண்டாயிரம் பெரிய கோயிலும் கட்டி ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது கல்லணை கட்டியும் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது அதனால அது பெரிய க சுற்றுலாத்தலமாகவே இருக்குது கல்லணையும் நிறைய கும்பல் வெள்லேருந்தும் பெரிய பெரிய நாடுகளிலேருந்தும் இங்கே வந்து சுற்றிப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன செ செ சிறப்பம்சம்னாக்கால் அந்த இடத்துல ஆறு நாலு ஆறு வந்து பிரியுது வெண்ணாறு காவிரி ஆறு கொள்ளிடம் கல்லணை கால்வாய்னு நிறைய ஆறு பிரியுது அதுக்கு ஒன்னொன்றுக்கும் ரெண்டு டேம் போட்டு அணை கட்டி பெரிய லெவலில் செஞ்சுருக்காங்க அது பெரிய சுற்றுலாத்தலமாக அது அந்த தண்ணி ஆர்ப்பரிக்கிறதை வந்து பார்க்கறது பெரிய விஷயமாவே இருக்குது அங்கே அதைத் தாண்டி நம்ம எங்கள் தஞ்சாவூர்லேருந்து தே நம்ம கல்லணையிலேருந்து ஒரு சுமார் முப்பது கிலோமீட்டரில் ஸ்ரீரங்கம் பெ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் இருக்குது அதுவுமே சுற்றுலாத்தலம் தான் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலாப் பயணிகள் வந்துகிட்ருக்காங்க பெரிய சக்தி வாய்ந்த கோயில்னு கூட சொல்லுவாங்க அது அதை தாண்டிவிட்டீங்கன்னாக்கா முக்கொம்பு அது இங்கிருந்து நாற்பது கிலோ மீட்டர் தான் முக்கொம்பும் அதே மாதிரி சுற்றுலாத் த த தலம் தான் அங்கே சுற்றுலாத்தலம் அங்கேயும் இருக்குது இப்போ அதைத் தாண்டி இங்கே வந்துவிட்டீங்கன்னாக்கா இந்த இந்த சுற்றுலாத்தலமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நிறைய சிறப்பம்சம் இருக்குது உள்ளூரில் உள்ள உள்ள உள்ளவங்கள் அதை பெ யாரும் சுற்றி பார்க்க மாட்டாங்க பெருசாக பார்க்க மாட்டாங்க வெளியூரிலேருந்து வர்றவங்க தான் அங்கே வந்து பெருசாக பார்க்கறாங்க இங்கே எல்லா வசதியுமே இருக்குது இப்போது கூட நிறைய கவுர்மெண்டு வந்து நமக்கு நம்ம கல்லணையை சீரமைக்கிற பணின்னு சொல்லிட்டு நிறையாவே பண்ணி வெச்சுருக்காங்க ஸ்கூ கல்லணையில் சுற்றுலாத்தலத்தில் ஸ்விம்மிங் ஃபூலு வாய்க்கால் எல்லாமே நிறைய இந்த அரண்மனை அதாவது மணிமண்டபம் ராஜ ராஜ சோழனுக்கு வந்து மணிமண்டபம் கூட கட்டியிருக்காங்க பெருசாக உள்ளே உள்ளே போனீன்னால் அதில் உள்ள வர் வரலாறு பூரா அது சொல்லும் அந்தளவுக்கு அந்த சுற்றுலாத் தலத்தில் அந்த அந்த அணையை பற்றின வரலாறு அதில் இருக்கும் அந்த வரலாறு எங்கே இருக்குதோ இந்த நம்ம க கர தஞ்சாவூர் பெரிய கோயில்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள வரலாறை பூராவும் அங்கேயும் சொல்லி காட்டியிருக்காங்க மண் ஆமாம் அந்த மண்டபத்துக்குள்ளேயே அந்த ஒரே கல்லுலால் அந்த மேலே உள்ள கோபுரமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே கல்லிலேயே அந்த கோபுரத்தை ஏற்றிருக்காங்க அது அதெல்லாம் எப்படி ஏற்றினாங்கங்கிறதுலாம் பிரமிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஏன்னால் அது இந்தக் காலத்தில் இவ்வளோ தொழில்நுட்பம் இருந்துமே செய்ய முடியாத விஷயத்த வந்து அந்தக் காலத்தில் இப்போ யானைகளையும் மனிதர்களையுமே வைச்சு கொண்டுமே அந்த இதை அந்த க கோபுரத்தை கட்டியிருக்காங்கங்கிறது பெரிய சிறப்பம்சம் தான் அது அதில் உள்ள கல்வெட்டுகளும் பார்த்தீங்கன்னாக்கா சில சிற்பங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா இன் இன்றைய இன்றைய கால கால கட்டத்தில் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூ தொழில் இந்த தொழில்நுட்பத்தில் கூட அந்தளவுக்கு செய்ய முடியாது அந்தளவுக்கு அதை செஞ்சுருக்காங்க அதை வியந்து பார்க்கறதுக்கு ஏராளம் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்தக் கோயில் கட்டிட்டு சுமார் ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது அதுதான் அங்கே செ சிறப்பம்சமே இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்கங்கிறதே பெரிய விஷயம் தான் இவ்வளோ நம்ம ஊரில் இவ்வளோ சுற்றுலாத்தலங்கள் நிறைய தஞ்சாவூரில் வந்து நிறையவே இருக்குது